ஆமாங்க எனக்கு வந்து நிறைய இசைக் கருவிலாம் வாசிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் எனக்கு வந்து வாய்ப்பு அமையல வாய்ப்பு அமைஞ்சால் கண்டிப்பாக வாசிப்பேன் எனக்கு வந்து யாருமே சொல்லித்தரல அது இல்லாமல் எனக்கும் இன்ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குது பட்டு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்கிது அதுலேயும் முக்கியமாக இந்த பியானோங்கிற அந்த இசைக்கருவி தான் அதலாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது பட்டு அது எப்படி வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வாசிக்க ட்ரை பண்ணுவேன் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் ட்ரை பண்ணுவேன் அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர்லாம் மியூசிக் டேரெக்டர்லாம் பாத்திங்கன்னா அந்தமாதிரி ஒரு இசைக் கருவி வாசித்துத்தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் அது வந்து அந்த இசைக்கருவி பற்றி சொல்லணு இதே இசைக்கருவி பற்றி சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு பியானோ இருக்குது அப்புறம் ட்ரம்ஸ் இருக்குது அப்புறம் தவில்லு இருக்குது இதுமாதிரி இன்னும் நிறைய இருக்குது அது பேருலாம் எனக்கு தெரில அவ்வளோவா எனக்கு தெரிஞ்ச மூணு பேருதான் அதாட்டம் சொல்லிட்டே இருக்கலாம் எங்கள் க்ளாஸ்லக்கூட நாங்கள் அடிக்கடி இந்த ட்ரம்ஸு ட அடிப்பாங்க ட்ரம்ஸுக்கு பதிலாக நாங்கள் வந்து பென்ச்சை வச்சு எடுத்து அடிச்சிட்டிருப்போம் நாங்களாக ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மேமு மிஸ்ஸெல்லாம் வராத டையத்தில் நாங்களே க்ளாஸில் எடுத்து அடிச்சிட்டிருப்போம் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் அடிச்சுட்டிருப்பானுங்க அவுங்கவங்க அடித்து ஆட்டம் போட்டுட்டிருப்பானுங்க சரி நாங்களும் போய் அடிச்சுட்டிருப்போம் நானும் சும்மா எதோ குண்டக்க மண்டக்க அடிப்பேன் ஆனால் பாதி பேர் நல்லாதான் அடிப்பானுங்க நான் அப்படியே சும்மா லைட்டாக எதா எனக்கு ஏன்னா எனக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இல்லை நமக்கு இசை கருவியில் இன்ட்ரஸ்ட் இல்லை அதனால் சும்மா எதோ அடிப்பேன் எதா ஒரு படத்தோடய மியூசிக்கை போட்டு சும்மா நான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லுவானுங்க சரி சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லுவானுங்க ஆனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கலை எனக்கு இன்ட்ரஸ்ட்டும் இல்லை ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த தபில் மேல் தான் எனக்கு வந்து இது பியானோங்க மேல் எனக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது ஆனால் எனக்கு வாசிக்கிறது எப்படின்னு தெரியாது ஆனால் அது கன்ஃபார்மாக கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக வாசிப்பேன் அதனால் இப்போயே சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளாஸில் இருக்கும்போது அடிச்சிட்டிருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா மேமும் மிஸ்ஸும் வந்துடுவாங்க அப்போக்கூட சில பேர் அடிச்சுகிட்டேதான் இருப்பானுங்க அது அடிச்சுகிட்டு அப்படியே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருப்பானுங்க ஆனால் என்னென்னு தெரியலங்க எனக்கு அது மேல் ஒரு ஈர்ப்பே வரமாட்டேங்கிது அப்புறம் பியானோ அப்புறம் தபில் ட்ரம்ஸு ட்ரம்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் டைமில் ஒரு ஃபங்க்ஷன் அந்தமாதிரி ஒரு ஃப்ரஷர்ஸ் பார்ட்டி இந்தமாதிரிலாம் கூப்பிட்றாங்க வெளியே இருந்து நாங்கள்லாம் பசங்கள்லாம் ஏற்பாடுப் பண்ணி எப்படி கூப்பிட்றோம் ஃபங்க்ஷன் அன்றைக்கு அப்போக்கூட நாங்கள் டான்ஸ் தான் ஆடிட்டிருப்போம் எல்லோரும் அங்கே ட்ரம்ஸு எடுத்து அடிச்சிட்டிருப்பாங்க நானும் போய் பார்ப்பேன் ட்ரம்ஸு எப்படி அடிக்கிறாங்கனு பார்ப்பேன் பட்டு அந்த ட்ரம்ஸு அடிக்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம் வராதுங்க அப்றம் அந்த ட்ரம்ஸ் அடிக்கும் போது அந்த சவுண்டு அந்த கரெக்டாக ஒரே ஒரே டையத்துக்கு அடிக்கிறது அதெல்லாம் எப்படின்னே தெரியலங்க ஆனால் ஒரு சில பேர் அடிக்கி எடுத்து தொட்டுத் தொட்டு பார்த்துருக்கேன் ஆனால் அடிக்க ட்ரை பண்ணதில்ல இன்னையும்